இப்போ விலங்கை வளர்க்கிறது வந்து இயற்கை முறை இருக்குது இயற்கை முறையினால் இப்போ வந்து செயற்கை முறையில் நிறையா மருந்துகள் அதெலாம் கொடுக்குறாங்க அப்படி நாங்கள் எப்படி வளர்ப்போனா இயற்கை முறையில் வந்து ஆடு மாடுகளுக்கெல்லாம் என்ன பண்ணுவோம்னா இந்தப் புல் செடியெல்லாம் நாங்களே விதைச்சி நாங்களே வந்து அறுவடை பண்ணிப்போடுவோம் இப்போ வந்து செயற்கை முறையில் என்ன பண்ணுவோம் நிறைய தீவனங்கள்லாம் இருக்குது இப்போ பெடிகிரீனு சொல்கிறாங்கள்ல பெடிகிரிலாம் வந்து இப்போ நாய்க்கு வந்து அவங்களா வந்து செயற்கை முறையில் செய்கிறது அதெலாம் வந்து அவ்வளோ சீக்கிரோ ஆரோக்கியம் கிடையாது ஃபஸ்ட்டு நல்லா இருக்கும் இப்போ இந்தக் கறிக்கோழிகளுக்கெல்லாம் போடுறாங்க தெரியுமா தீவனம் அதெலாம் வந்து செயற்கை முறைதான் அதுலாம் ஃபுல்லா கெமிக்கல்ஸ் அதனால டக்குனு அதுவந்து ஒரு மாசத்தில் ரெண்டு மாசத்திலே இப்போது சின்னக் கோழிக்குஞ்சுமாதிரித் தெரியும் அது பெருசாக பார்த்தேனா அடு இன்னும் ஒரு ரெண்டுநாள்ல பார்த்திங்ன்னா அது பெருசாக தெரியும் அதுவந்து ஃபுல்லா செயற்கை வந்து இப்போ நாங்கள் எப்படி பண்ணுவோம்னா ஒரு கொட்டாய் அமைச்சி அதை அழகாக இயற்கை முறையில் பண்ணி இப்போ நாட்டுக்கோழியாக இருந்தாலும் சரிதான் ஆடாக இருந்தாலும் சரி மாடாக இருந்தாலும் சரி எல்லாமே இயற்கை முறையில் பண்ணிக்கிட்டுருக்கோம் அதுவந்து இப்போ வந்து அதுக்கான ஆலோசனையெலாம் எங்கே கிடைக்கிதுனா ஒருசில ஆபீஸ்ல கவுர்மென்ட் ஆபீஸ்ல சொல்கிறாங்க நிறைய ஆபீஸ்ல ஒருசில இடத்துல சொல்கிறதில்ல இதுக்கான லோன்லாம் வாங்கி கொஞ்ச கொஞ்ச முன்னேற்றம் பண்ணிட்டு இருக்காங்கள் ஆனால் இன்னும் நிறையா முன்னேற்றம் பண்ணாங்கனால் நிறையா கால்நடை வளர்ப்பில் ஆர்வம் அடைஞ்சு நிறையா இளைஞர்கள் வந்து இளைஞராக இருந்தாலும் சரி மாணவர்களாக இருந்தாலும் சரி எல்லாமே வந்து ஊக்குவிச்சு அதைப் பண்ணலாம்